நான் என் வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடங்களில் ஒன்று நீலகிரி மாவட்டத்திலுள்ள உதகை மண்டலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கொடைக்கானல் போன்ற மலை பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் நீர்வீழ்ச்சி இது போன்ற இடங்களுக்கு செல்ல சென்று வர ஆசை நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள உதகை மண்டலம் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இங்கு மா அ எங்கு பார்த்தாலும் மலைகள் மேக மூட்டங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்கள் அடர்ந்த பனி மூட்டம் இது போன்று காணப்படுவதால் பார்ப்பதற்கு மிகவும் அரிதாக காணப்படும் நான் என் வாழ்வில் ஒரு முறையாவது குடும்பத்தினருடன் சென்று தங்கி விட்டு விடுமுறை நாட்களை அதில் கழித்து வர எனக்கு மிகவும் விருப்பம் மேலும் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகள் களுக்கும் சென்று வர ஆசை அதில் மலை மலை உச்சிகளிலிருந்து மூலிகை மரங்கள் செடிகளில் பட்டு விழுகின்ற நீரில் குளிப்பதன் மூலம் நாம் நமக்கு எதுவும் நோய்கள் இருந்தால் கூட அது சரி செய்து விடும் என்பது நம்பிக்கையாக கருதப்படுகிறது மேலும் குற்றாலத்தில் செயற்கை உபகரங்களான சோப்பு ஷாம்பூ போன்று வற்றை குளிக்க அனுமதி கிடையாது மேலும் குற்றாலத்தில் மழை நான் மழை காலங்களில் போ பொது மக்களுக்கு குளிக்க தடை என்பதால் வெயில் காலங்களில் குறிப்பாக மே மாத விடுமுறை நாட்களில் குடும்பத்தினருடன் சென்று நன்கு குளித்து விட்டு இயற்கையின் அழகை ரசித்து விட்டு வர ஆசை